கார்பெண்டர் தானே பேசுகிறது எ எங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ப்ளஸ் கட்டிலும் வந்து இது பண்ணி தரணும் எனக்கு எனக்கு ரெடி பண்ணி தரணும் ஆமாம் அதுக்கு என்ன ரேட்டு அடையார் ஹலோ ஆமாம் ஆ ஓகே நீங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணி விடுங்க நாங்கள் வந்து இது டிசைன் பார்த்து நான் சைஸ்ஸெலாம் நான் உங்களுக்கு வந்து அதுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் எனக்கு வந்து ஆக்க்ஷுவலாக ப்ரௌன் கலரில் வந்து வேணும் ப்ரௌன் கலர் சூஸ் பண்ண ஆமாம் எனக்கு வந்து தேர்ட்டி இன்ச் தேர்ட்டி இன்ச்சில் வந்து டேபிளும் கட்டிலு வந்து நார்மல் நார்மல் சைஸ் தான் வேணும் ஒரு ஆ ஆமாம் ஸ்டூலோடு வேணும் இப்போ இனிஷியல் அமௌண்ட் எதுவும் பே பண்ணணுங்களா நீங்கள் ரெ ரெடி பண்ணி ரெடிமேட்டிலே இருக்குதா இல்லைன்னா செஞ்சு தான் தருவீங்களா ரெண்டுமே இருக்குதுங்களா இருக்குதுங்களா ஓகே இப்போ நேரில் வந்து ஆ நேரில் வந்து பார்க்கலாம் இல்லைங்களா கடை டைம் டைமிங் டைமிங் எப்போ ஓப்பனில் இருக்கும் ஷாப் ஓகே ஓகேங்க நான் வந்து பார்க்கறேன் ஓகே நான் வந்து பார்த்துட்டு எனக்கு அப்படி ரெடிமேடு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க இல்லையா ஓகே இப்போ கட்டிலு என்ன ரேட் வரும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓகே பர்னிச்சரெலாம் குவாலிட்டியாக தானே ஓகே ஓகே ஓகே நான் வரேன்